குழந்தைங்க வந்து பார்த்திங்கனா விளையாட்றாங்க நல்லா ஆட்டம் போடுதுங்க இந்த லீவுலலாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப இந்து கிணத்துல குட்டிங்களெல்லாம் போய் நல்லா நீச்சல் பழகுனாங்க அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்மா ஏன்னா நம்ப உயிருக்கு நம் பாதுகாப்பாக என்னென்ன கற்று வச்சினுக்கணுமோ அதெல்லாம் கற்று வச்சிக்கிச்சிங்க இப்போ எங்கே எல்லா செல் எடுத்துன்னு தான் நோண்டி கிடக்குதுங்க செஸ் விளையாட்றாங்க இந்த கேரம்போர்டு விளையாடுதுங்க வீட்டு நான்கிற புள்ளைங்க பட்டிக்காட்லிக்கற புள்ளைங்க இந்த கபடி கிரிக்கெட் ஆடுறது இது மாதிரி இது இந்திங்க நல்லா பெரிய புள்ளைங்களா இருந்தால் இந்த கம்ப்பூட்டர் க்ளாஸ்க்கு டைப்பிங் க்ளாஸ்க்கு போகுதுங்க இன்னும் ஒவ்வொரு புள்ளைங்க இந்த அவங்க ஊரில் லைப்ரெரி வச்சிருந்தா அதில் போய் புக்குங்கல்லாம் எடுத்து படிக்கிற புள்ளைங்களும் நல்லாப் படிக்கிதுங்க